ஹலோ

சார் நாங்கள் வந்து இங்கே நாமக்கல்லிருந்து பேசுகிறோங்க சார் மொபைல் ஏதாவது புதுசா ஏதாவது வந்திருக்குங்களா இப்போ நியூ இயர்க்கு சார் என்ன ரேட்டுங்க சார் வரும் பதினேழாயர் ரூவா வருங்களா ஏதாவது நியூ இயர்க்கு ஏதாவது ஆஃபர் ஏதாவது விட்டிருக்கீங்களாங்க சார் சார் என்னங்க சார் ஆஃபர்ஸ்ஸு ம்

சரிங்க சார் சார் இப்போ நாங்கள் இஎம்ஐ ஏதாவது போட்டுக்கலாங்க சார் போட்டுக்கலாமா சார் மாதம் நாங்கள் எவ்வளோ கட்டுற மாதிரி சார் இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் இனிஷியல் அமௌண்ட் எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கான டீடெயில்ஸ்லாம் சொல்லுறிங்களா எனக்கு மாதம் மாதம் கட்டுற மாரி இருந்தால் தான் கொஞ்சம் பரவால்லை கிறிஸ்மஸுக்கு சொல்கிறிங்களா சார் இப்போ நீங்கள் எங்களுக்கு என்ன இதில் இஎம்ஐ போட்டு கொடுத்துருக்கீங்க என்ன ஃபைனான்ஸ் இந்த மாதிரி ஏதாவது சொல்லுறிங்களா

சரி ஓகேங்க சார் இப்போ இஎம்ஐ போடுற மாதிரி இருந்தால் நாங்கள் என்னான்ன கொண்டு வரணுங்க சார் ம் சரி ஓகேங்க சரி ஓகேங்க சார் ஓகே தேங்க்யூங்க சார்